சில விளையாட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் அதிக அங்கீகாரம் வந்து நம்ம இந்தியாவில் தேவைப்படுது அதில் சில விளையாட்டுக்கள் தான் கபட்டு மறைவு களரி ஜல்லிக்கட்டு பஞ்சவடி கிச்சி கலையகத்தி வரம்பாட்டம் புலியாட்டம் இதெல்லாம் இதுக்கு எல்லாம் வந்து அங்கீகாரம் ரொம்ப ரொம்ப கொடுத்தே ஆகணும் நம்ம இந்தியாவில் ஒலிம்பிக்கில் கூட சேர்க்க வேணாம் ஒலிம்பிக்கில் சேர்க்காமலேயே இந்த விளையாட்டுகள்லாம் வந்து அந்த காலத்தில் நிறைய விளையாடிருக்காங்க அதெல்லாம் வந்து இப்போ காணாமலே போயிருக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் இல்லை அப்படின்னா வரப்போகிற சந்ததியினருக்கு இது ஒரு விளையாட்டானே தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி ஆயிடும் அதனால் அங்கீகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம்